ஹலோ சார் சார் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ணும் சார் அப்பாயின்மென்ட் வாங்கணும் எப்போ எங்களுக்கு அப்பாயின்மென்ட் ரிஹானாங்க சார் சார் இல்லைங் சார் எப்போன்னு சொன்னா தானே சார் வர முடியும் இந்த வாரம் அப்பாயின்மென்ட் தரன்னு சொல்லியிருந்தாங்க ம் ஆமாங்க சார் எல்லா சுகர் டெஸ்ட் பண்ணோங்க சார் போன மாசம் இந்த மாசம் திருப்பியும் வந்து பார்க்க சொன்னிங்க சுகர் பீபி எல்லாம்

சார் ஒரு த்ரீ இயர்ஸ்சாக இருக்குதுங்க சார் ஆ லாஸ்ட்டைமுங்களா ஆ டூ தேட்டி இருந்துதுங்க சார் சாப்பாட்டுக்கு முன்னால் ஆ சொல்லுங்க சார் அதான் சார் இந்த வாரம் எங்களுக்கு அப்பாயின்மென்ட்டு கொடுக்குறன்னிங்க எப்போ கொடுக்குறீங்க ம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் ஃபோன் போட்டே வரோங்க சார்

ம் சரிங் சார் லாஸ்டைம் கூட அப்படிதான் வந்தோம் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஆ சரிங் சார் அப்படிதாங் சார் ஒரு எயிட் தேட்டி டூ நைன் குள்ளாற நாங்கள் சாப்பிட்டுர்றோம் டின்னரு ம் ஆமாங்க சார் நீங்கள் சொன்னதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு வரோம் ஆ சரிங் சார் அப்படிதாங் சார் ரெகுலராக சாப்பிர்றோம் அப்படி சாப்பிட்டுட்டு வரோங்க சார்

ம் சொல்லுங்க சார் ம் சரிங் சார் மார்னிங்கு சிக்ஸோ கிளாக்கு வந்துட்டுங்களா சரிங் சார் சரிங் சார் ஓகேங்க சார் ஆ சொல்லுங்க ம் சரிங் சார் சரி ஓகே சார் தேங்ஸ் சார் தேங்க் யூ சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஓகேங்க சார் தேங்ஸ் சார்